நான் பிலிப் கார்டில் வந்து ஒரு கத்தி ஆர்டர் பண்ணிருந்தன் அதனுடைய ஷார்ப்னஸ் வந்து குறயவேயில்ல எல்லா காய்கறிகளையுமே வெட்டும்போது சில டைம்லா மாங்காய் வெட்றது ரொம்ப கஷ்டமாயிருக்கும் நய்ஃப்யில் வந்து பண்ண முடியாது கையை கிழிச்சுகி ற மாதிரியிருக்கும் ஆனால் பிலிப் கார்ட்டில் வாங்கக்கூடிய வாங்குன அந்த கத்தி உடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஒன் மந்த் ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த் பக்கம் ஒன் டூ டூ அண்ட் ஆஃப் மந்த் நல்லாவே இருந்துச்சு